இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து என்னோட என்னோட சீனியர் ஒருத்தங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள வந்து எனக்கு வந்து சுத்தமாகவே வந்து பிடிக்காது ஏன் அப்படி காரணம் அப்படின்னா கேரக்டர் வைஸ் நல்லவங்கதான் பட் ஆனால் ஒரு மாதிரி பேசுவாங்க கேர்ள்ஸ்கிட்டலாம் அதனால எனக்கு அவரை சுத்தமாகவே பிடிக்காது அப்போ வந்து அவரை கேட்டு தான் நான் எல்லாம் செய்கிற மாதிரி இருந்துச்சு அது வந்து எனக்கு அந்த அப்போ வேலையே பார்க்க பிடிக்கல ஆனால் என்னோட சூழ்நிலை நான் வேலை பாக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைச்சிடுச்சு அதனால நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவங்க என்னோட நண்பரா ஆகிறத்துக்குக்காக ட்ரை பண்ணாங்க பட் ஆனால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா இப்போது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு டீம் அவுட்டிங் போனோம்னா அவரு அவரு அவரும்தான் வருவார் அங்கே கூட நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டு சஜஷன் கேட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவரு மேனேஜர் வேற ஆப்சனே நமக்கு கிடையாது அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வேலை பாத்தேன் சென்னையில் கிட்ட தட்ட ஒன்றை வருடம் வேலை பாத்தேன் ஒன்றை வருடம் அவரோட ட்ராவல் பண்ணுறத நெனைச்சி நான் ரொம்ப இது பண்றேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ நெனைச்சி பார்த்தா கூட எனக்கு அது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு இதுதான் இந்த அளவுக்கு நான் சாதனை பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும் அவரோட நான் ட்ராவல் பண்ணது அவரு வந்து என்ன மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுவார் அப்படின்னா நான் புடிக்காத மாதிரி ஒருமாதிரி அவர ஒரு மாதிரி நடத்துக்குவோம்ல நமக்கு பிடிக்கலன்னா ஒருத்தங்ககிட்ட அதேமாதிரிதான் அவர்கிட்ட பிஹேவ் பண்ணதை வச்சுட்டு அவர் வந்து எனக்கு எப்படினாக்கா ஒர்க் விசயத்தில் நிறையா டார்ச்சர் கொடுத்தாரு இந்த ஒர்க்கை பண்ணுங்க அந்த ஒர்க்கை பண்ணுங்க இதுமாதிரி பண்ணுங்க வந்து எனக்கு நிறையா ஒர்க் கொடுப்பார் சிக்ஸ் ஓ கிளாக் வரையும் வேலை கொடுப்பார் வேலையை எக்ஸ்டன் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லுவார் அதுமாதிரி நிறையா டார்ச்சர்ஸ்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு அப்போலாம் வந்து என்னடா இவருகிட்ட வேலை பாக்கிறோம் வேலையே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு வர தோணும் ஆனால் என் குடும்ப சூழ்நிலை என்ன பண்ணுவேன்னா வேலை பார்த்தே ஆக வேண்டிய சூழ்நிலை போச்சு அதனால ரொம்ப சிரம பட்டு அந்த வேலையில் தான் நான் இருந்தேன் அதை வந்து நான் ரொம்ப சமாளித்தேன்னு வச்சுகோங்களேன் எங்கள் வீட்டில் எல்லாருகிட்டயும் சொல்லிவிட்டேன் இருந்தாலும் எனக்கு வேற ஆப்சன் இல்லாததினால நான் என்ன பண்ணேன் அவருட்ட கொஞ்சம் சமாளித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருட்ட இப்போ நானும் கொஞ்சம் நமக்கு சீனியராக இருக்குறவங்க கிட்ட கம்பளைண்ட் பண்ணிருக்கேன் அவரை பற்றி இந்தமாதிரி என்கிட்ட எஸ்ட்ரா ஒர்க் வாங்குகிறாங்க அப்படின்ட்டு ஒரே காரணம் அவர வந்து எனக்கு பிடிக்காது அந்த பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவரு என் கிட்ட வந்து நிறையா வேலை ஒரு மோஸ்ட் ஆஃப் நிறைய என்னால் பண்ணவே முடியாத வேலைலாம் என்கிட்ட கொடுத்தாரு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த வேலைலாம் பாக்கிறத்துக்கு ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் கூட நான் வேலை பார்த்து கொடுத்துருக்கேன் அவருக்காக அதல்லாம் வந்து சேலரிக்காகவே பல்லை கடிச்சுட்டு வேலை பார்த்த மாதிரி ஆகிடுச்சி